இப்போ வந்து நான் எதை பற்றி வந்து சொல்லணும்னால் இப்போது வந்து சில காய்கறிகள் வந்து நம்ம பழச நம்ம புதுசாக வாங்கி வைக்கிறோம் அதை வந்து மோஸ்ட்டாக நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம யூஸ் பண்ணால் அது ஃபிரிஜ்ஜினால் ஃபிரிஜ் அது யூஸ் உண்டு இதே இது ஒரு அஞ்சு நாள் வச்சுருந்து ஒரு வாரம் கழித்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணோம்னா அந்த காய் வந்து நம்மளுக்கு வந்து பிள்ளைகளுக்கு செட் ஆகாது ஃபுட் பாய்சன் தான் ஆகும் அதனால் வந்து மோஸ்ட்டாக வந்து நீங்கள் இந்த காய்கறிகளில் கூட ஃபிரிட்ஜில் வந்து மோஸ்ட்டாக ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு வரைக்கும் நீங்கள் வைக்கக்கூடாது அது நெகட்டிவ் தான் மோஸ்ட்டாக ஒரு நாள் வாங்கி காய் சமைக்கிறீங்களா அதோடு விட்டுருங்க திருப்பி ரெண்டு நாள் வச்சுருந்து சமைக்கிறதுலாம் ஃபிரிட்ஜ் உதவாது இப்போ ஐஸ் வாட்டர் குடிக்கிறோம் அந்த ஐஸ் வாட்டர் பிள்ளைங்களுக்கு அது சளி தான் பிடிக்கும் நாளடைவில் சேர சேர சேர நம்ம வெயில்களில் குடிக்கிறோம் நம்ம சில்லுன்னு இருக்குனு குடித்துப்புடுறோம் அந்த பிள்ளைங்களுக்குச் சளி பிடிக்க இதுதான் காரணமாக இருக்குது அதனால் ப்ளீஸ் மோஸ்ட்டாக வந்து ஐஸ் வாட்டர் மோஸ்ட்டாக பிள்ளைங்களுக்கு கொடுக்கத் தவிர்க்கணும்னால் ஃபிரிட்ஜ் வாங்கி வைக்காதிங்க அப்புறம் நம்ம பால் பாலுன்னால் அன்றைக்கி எங்கே வாரோம் வாங்கறோம் அன்றைக்கே காய்ச்சிட்டு முடித்துட்டு வச்சுட்டு போய்விட போகிறோம் நீங்கள் திருப்பி அதை ரெண்டு நாள் வச்சு அடுத்த நாள் காய்ச்சி குடிக்கிறதுக் கூட அந்த பால் வந்து கெட்டுத்தான் போகும் கெட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு ப்ளஸ் அந்த பால் வந்து திரிஞ்சு போயிடும் எதுக்கு பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி பால் அடுத்த நாள் வச்சு கொடுக்கணும் அன்னன்னிக்கு டெய்லியுமே வாங்கி கொடுத்தாலும் அதுதான் ப்ரோஜனம் வந்துட்டு ஃபிரிட்ஜ் நான் வேஸ்ட்டுனு தான் நான் சொல்லுவேன் ப்ளஸ் ஐஸ் கட்டி ஐஸ் கட்டி ரொம்ப சில்லுனு இருந்து அதை போட்டீங்கன்னால் ஐஸ் கட்டி ரொம்ப இதாக ஆகிடிச்சின்னா அது ரொம்ப கூலிங்காக இருக்கும் பிள்ளைகளுக்கு தலைவலி சளி வரத்துக்கான வாய்ப்பு உண்டு ஆனால் மோஸ்ட்டாக ஃபிரிட்ஜில் போட்டிருப்பாங்களா என்னனு எனக்கு தெரியல அதனால் மோஸ்ட்டாக ஃபிரிட்ஜ் வாங்காதிங்க முன்னாடி வந்து சார்ஜர் லைட்டு சார்ஜர் லைட்டு வந்து உங்களுக்கு யூசுன்னு தான் இப்போ இருக்குதுன்றாங்க ஆனால் முன்னாடிலாம் வந்து மெழுகுவர்த்தி யூஸ் பண்ணி பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்குலாம் முன்னாடி அது அரியான வாய்ப்பாக தான் இருந்தது கரண்ட் பில் எல்லாமே மிஸ் ஆகும் இப்போ சார்ஜர் போயிட்டு சார்ஜ் ஏற்றினா தான் நம்மளுக்கு வந்து ப பிள்ளைங்களுக்கு பாடம் பிடிக்கும் சொல்லிக் கொடுக்க முடியும் அது ஏற்றலனா நம்மளுக்கு சார்ஜர் லைட்டு எரியாது டிவி சம்பந்தப்பட்டது உண்டு தான் நம்ம நியூசு எல்லாம் அறியறது எல்லாம் செஞ்சுக்குறோம் ஆனால் பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க அதே இது பொம்மை டிவி பார்க்கறேன் அதை ஒரு ஒரு மணிநேரம் ரெண்டு மணிநேரம் உட்காந்துக்கிறாங்க பிள்ளைங்க படிப்பு சம்பந்தப்பட்டது கான்சன்ட்ரேசன் பண்ண மாட்டேங்கிறாங்க கல்வியை பற்றி பாருனால் பொம்மை டிவி வைன்னு தான் சொல்கிறாங்க எதுக்கு அந்த டிவி கூட நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு மோஸ்ட்டாக நம்ம டிவில்லாம் வாங்கி வைக்கறதுக்கு தவிர்க்கணும்னு நான் வேண்டிக்கிறேன்